எங்கள் ஊரில் வந்து ஒரு சுற்றுலா தளமாக இருக்கிற ஒரு இடன் பார்த்தா தஞ்சை பெரிய கோயிலில் சொல்லாம் அது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் எல்லாருக்குமே தெரியும் ஒர் தமிழனாக இருக்கிற எல்லாத்துக்கும் கண்டிப்பாக தஞ்சை பெரிய கோயில் பற்றி தெரிஞ்சிருக்கும் ராசராச சோழன் தான் வண்ட்டு அதை கட்டிருப்பார் அது பார்க்கவே அவ்வளோ அற்புதமாக இருக்கும் உள்ளே போய் பார்த்தோன்னா நமக்கு நிறையா விஷயோம் தெரியும் அந்த பெரிய கோவிலோட ஒரு சிறந்த கோபுரம் தான் வண்ட்டு என்னன்னா கேரளா அந்தகன் கோபுரமாக பண்ண அது ஏன் கேரளா அந்தகன் கோபுரம் அப்படின் சொல்வாங்கனா நைன் எயிட் எயிட்டில் பார்த்தோம் அந்த இயரில் பார்த்தோம் நைன் ஹண்ட்ரெட் அண்ட் எயிட்டி எயிட் அப்படின்ற அந்த ஆண்டு பார்த்தோம் அப்பிடின்னா சேர நாட்டை வந்து நம்ம வெற்றி பெற்றுருப்போம் அதை வண்ட்டு சிறப்பிக்கிற வகையில் தான் கேரளாந்தகன் வாயில் வண்ட்டு உருவாச்சு அங்கே வண்ட்டு ரெண்டு கோபுரங்கள் இருக்கு ஒன்று கேரளாந்தன்கன் கோபுரம் இன்னும் ஒன்று ராசராசன் திருவாயில் அப்படின் சொல்லிட்டு ரெண்டு இருக்கு இது ரெண்டுமே வண்ட்டு அந்த சோழநாட்டு தனி சிறப்புனே சொல்லலாம் அது மாதிரி இருக்கும் கற்றலி கோவில்லையே வந்து இந்த தஞ்சை பெரிய கோயில் வந்து பெருசு அப்படின் சொல்லுவாங்க கற்றலி அப்பிடின்னா கருங்கற்கள்லாம் இருக்குல்ல அதால அடிக்கி செய்யப்பட்ட கோவிலை தான் கற்றலி கோவில் அப்படின்ம்பாங்க இந்த கோவிலை வந்து கட்டி முடிக்க கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகள் ஆச்சு அப்பிடில்லாம் சொல்லுவாங்க ராசராசன் சோழன் வண்ட்டு இந்த கோவிலை பெருமையோட எப்படி சொல்வார் அப்பிடின்னா தட்சிண மேடு அப்படின் சொல்வாராம் அது மாரிலாம் சிறப்பிக்கப்பட்ட அழகாக இருக்கும் அந்த கோயில் இந்த கோவிலோட தனி சிறப்பு அப்படின் சொல்லிட்டு நம்ம இன்னொன்று சொல்லுவோம்னா இதோட விமானத்தோட உயரம் வந்து எப்படி கணக்கு பண்ணி வச்சிருக்காங்கன் பார்த்திங்கனாவே மெய் சிலிர்த்து போய்டும் அது மாதிரி இருக்கும் நம்மளோட உவ தமிழ் எழுத்துக்களில் உயிர் எழுத்து பன்னெண்டும் மெய்யெழுத்து பதினெட்டும் இது ரெண்டத்தையுமே நம்ம மல்ட்டிப்பில் பண்ணி போட்டோம்னா டூ ஒன் சிக்ஸ் வருமா அந்த எரநூற்றி பதினாறு அப்படின்ற அந்த தமிழ் எழுத்தை தான் என்ன பண்ணிருக்காங்க அப்பிடின்னா அந்த விமானத்தோட உயரமாக வச்சிருக்காங்க இதை பார்க்கவே ரொம்ப வியப்பாக இருக்கு அந்த காலத்துல எப்படி வந்து எப்பிடில்லா யோஸ்ச்சு இப்பிடில்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்றது ஒரு நல்ல ப்ளான் பண்ணி அவ்வளோ அழகாக கட்டிருக்காங்க அந்த உள்ளே போய் பார்க்கறப்பையே நமக்கு ஒரு உணர்ச்சி வரும் அப்டே மெய் சிலிர்த்து போவும் எப்புடிறா இவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி கட்டுனது இப்போ வரைக்கும் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு என்ன வ இப்போ வரைக்குமே நிறையா பேர் வந்து அத சுற்றுலா தளமாக வந்து பார்த்துட்லாம் போகறாங்க கண்டிப்பாக எல்லாருமே போய் அந்த கோயிலை பார்க்கணும் நம்ம மட்டும் பார்க்கக்கூடாது நம்ம குழந்தைங்களும் கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கும் நிறையா சொல்லி தந்து நிறையா விஷயோம் வண்ட்டு அவங்களும் தெரிஞ்சுக்கிணும் அந்த மாதிரி வண்ட்டு எல்லாரும் நம்ளோட கலைகள் என்னென்ன நம்ம மன்னர்கள்லாம் பழங்காலத்து மன்னர்கள் என்னென்ன பண்ணிருக்காங்க அப்டின்றதை அங்கே எழுதிலாம் வச்சிருக்காங்க அந்த விஷியத்தை பற்றியும் நம்ம படிச்சு நம்மளும் படிச்சு நம்ம குழந்தைங்களுக்கும் சொல்லி தந்து அவங்களுக்கும் வந்து அறிவை வளர்த்துவிடணும் அது மாரி நிறையா விஷயோம் இந்த மாரி சுற்றுலா போகறது வண்ட்டு எல்லாரும் பார்க்கு பீச்சு அப்படின்றதான் சுற்றுலா தளம் அப்படி நினைக்கிறாங்க ஆனால் அதை விட இந்த மாரி எடத்துக்கு போனால் நமக்கொரு அமைதியும் கிடைக்கும் இன்னோரு பக்கம் அறிவும் வளரும் ஸ்கூல்லலாம் இப்போ டீச்சர்ஸ் எதா நடத்துறப்ப இதை பத்திலாம் நடத்துனா உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் முன்னாடி சொல்லிக் குடுத்திங்கனா அவங்களுக் தெரியும் இது நான் ஏற்கனேவே பார்த்துருக்கேன் இப்படி இருக்குன்னு அவங்க நிறையா பாய்ண்ட்ஸ் எடுத்து சொல்லவும் முடியும் அவங்க அறிவும் வளரும் அதனால் சுற்றுலாதளன் போனால் இது மாதிரி ஒரு நல்ல ப்ளேஸுக்குலாம் போனோம் அப்பிடின்னா கண்டிப்பாக நமக்கும் சரி பசங்களுக்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்